ஒரு எந்த டிசைனில் தைக்கிறது பொருந்தும்னா ஒரு ஆளை பொறுத்து தான் டிசைன் போடலாம் ஒரு சிலருக்கு இந்த ஜாக்கெட்டு ஃப் பப்பு வெச்சி நீட்டாகவும் தைக்கலாம் கழுத்து இறக்கமா வெச்சி டிஷைன் வெச்சி தைச்சி வெச்சாலும் நல்லா சே சிறப்பாக இருக்கும் இதுக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து படிப்பு தேவையில்லை அனுபவம் தான் பெருசு தைக்கிறதுல வந்து அவங்களுக்கு எப்படி டிஷைன் வேணும் குண்டாக இருக்கிறவங்க ஒரு மாதிரியாவும் தைக்கலாம் எலும்பாக இருக்கிறவங்க ஜாக்கெட்டு கொஞ்சம் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம் அது நம்ம டிசைன் பண்ணி தான் ஆகணும்